மாடு வளர்த்தால் என்னென்ன பலன்னாம் கிடைக்குமுன்னா மாடு வளர்த்தோம்னா கன்று இது வளர்த்து இது அதுக்கு தீனி போட்டு நல்ல மாட்டை பராமரிப்பு பண்ணிணோம்னா கன்று போட்டுச்சுன்னா கன்று போட்டு பால் கறந்து பால்லேருந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பத்து லிட்டருன்றது பத்து பன்னெரெண்டு லிட்டரும் கறக்கிற மாதிரியும் மாடு இருக்குது நமக்கு ச நம்ப எவ்வளோ தீனி போடுறோமோ அவ்வளோவும் பால் தான் நல்ல பராமரிப்பு பார்த்தோம்னா பால் தீவனம் புண்ணாக்கு மா கேழ்வுரு மாவு இதெல்லாம் போட்டோம்னால் நல்ல சப்ளை கொடுக்கும் பால் நல்ல லாபம் தான் இந்த மா மாடு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது மாடு தான் கன்று போட்டால் கன்று கன்றுக்குட்டி போடும் கன்றுக்குட்டிலேந்து திருப்பி மாடு பிறப்பு வளர்ப்பு உண்டாகும் அதிகமாக ஒரு மாடு வச்சுருந்தோம்னா தலைமுறை தலைமுறையா அது அது பா வளர்ப்பு வந்துக்கின்னே இருக்கும் நல்ல மாட்டில் நல்ல பயனடையலாம் கால்நடையில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்ல லாபம் தான் மாடு வச்சுருந்தா ஆனால் பராமரிப்பு பார்க்கணும் நல்லா தீனி போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணிணா நமக்கு லாபம் தான் நல்ல லாபம் தான் அது கோழி கோழி வளர்த்தாலும் நல்லது தான் கோழிலையும் நல்ல லாபம் தான் அது முட்டை போட்டாலும் வளர்த்து நம்ப குஞ்சாகவும் பொரிச்சு விற்கலாம் முட்டையாகவும் விற்றாலும் நமக்கு லாபம் தான் லாபம் இல்லாது நான் லாபம் இல்லைனு சொல்ல முடியாது நல்ல லாபம் தான் பராமரிப்பு பண்ணணும் கரெக்டாக பண்ணிணோம்னா நமக்கு நல்ல லாபம் தான்